சார் வணக்கம் கிருபாகிரண் பேசுகிறேன் ரெண்டு மசால் தோசை ரெண்டு பூரி செட்டு ஆர்டர் கொடுத்தேன் கிட்டத்தட்ட ஒன் னவர் ஆகிடுச்சி இது வரைக்கும் நீங்கள் இன்னும் கொண்டு வந்து கொடுக்கல ஜி வர்றேன் வர்றேன்னு சொல்கிறீங்க இது வரைக்கும் வரமாட்டிங்கிறீங்க டைம் ஆகுது ஜி நான் கெஸ்ட்டு வந்துருகிறாங்கன்னு சொல்கிறேன் ஜி புரியுது நீங்கள் வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டீங்க ரைட்டு எனக்கு புரியுது பட் என்ன பண்ணலாம் கெஸ்ட்டு வேறு வந்துவிட்டாங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க இல்லையா முடியாதுன்னு சொல்லியிருந்திருங்கன்னா கூட நான் பைக்கு எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது வாங்கியிருப்பேன் ஜி அதெல்லாம் சொல்லாதீங்க வாங்க சீக்கிரம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டிருக்குறோம் இத்தனைக்கும் நான் ரெகுலராக உங்கள்கிட்டதான் ஆர்டர் பண்ணுறேன் உங்களுக்கே தெரியும் நான் யாராவது கெஸ்ட் வந்துவிட்டாங்கனாதான் நான் அப்போ வந்து பேச்சிலராக இருக்கிறேன் டக்குன்னு யாராவது கெஸ்ட்டு மாமா வந்துடுறாங்க அத்தை வந்துடுறாங்க அதனாலதான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறோம் ம் நீங்கள் என்றைக்காவது கேட்டு நான் ஏதாவது மறுப்பு சொல்லியிருக்கறேன்னா சொல்லுங்க பார்க்கலாம் வாங்க ஜி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஜி தெரிஞ்சவங்களே இப்படி பண்ணுறீங்களேப்பா ஆ வாங்க ஜி வாங்க ஜி ஓகே கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க ஓகே ஓகே பாய் பாய்